கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நிறைய விவசாயம் பண்ணுவாங்க நிறைய ஸ்கூல் காலேஜ் இருக்கு எக்கனாமிக் குரோத் இருக்கு தொழில் ரீதியாக நிறையா பண்ணுறாங்க ஃபேக்ட்ரிஸ் நிறையா இருக்கு இன்னும் நிறையாவே இருக்கு கள்ளக்குறிச்சியில் கள்ளக்குறிச்சி பொறுத்த வரைக்கும் பெரிய மாவட்டமாக இப்போ ஆகிட்டு இருக்கு வளர்ந்து வந்துகிட்டுருக்கு